எங்கள் கிராமத்தில் ஒருவருக்கு கை கால் முறிஞ்சிருச்சினால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கை கால் எலும்பு முறிவு அந்த வைத்தியர்கிட்ட நாட்டு வைத்தியர்கிட்ட போவோம் அவரு மாவுக்கட்டு எண்ணைக்கட்டு பச்சிலக்கட்டு அந்த அந்த மாதிரி போட்டுவிடுவாங்க இத்தனை நாளைக்கு அறுபது நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு அப்படின் போட்டுவிடுவாங்க அதிலே கூடிடும் மேக்ஸிமம் மூடாத பட்சத்தில் ரொம்ப நுணுங்கி இருக்கிற சமயத்தில் அப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டலை தேடி போவோம் அந்த சர்ஜரி னா அ அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி அது இந்த மாவுக்கட்டுக்கும் பச்சிலை இதுக்கும் எண்ணைக்கும் தீர்வாகாத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்லுக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ண தான் வாய்ப்பிருக்குது